ஆ சொல்லுங்கள் ஆ சார் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் ஆ சார் தச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து நூற்றி இருபது பேர் சொல்லியிருக்கீங்க அஞ்சு ஸ்டாண்டர்டும் சேர்த்து பெரிய அதாவது ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்டு வரைக்குமே ஸ்டிச் பண்ணியாச்சுங்க சார் ஒன் டு செகெண்ட் வந்து இது ப பினோஃபாம் வந்து போயிட்டிருக்கு சார் மண்டே டெலிவரி பண்ணிவிடுவோம் சார் ஆ எல்லாமே நிறைய ஸ்கூல்லேருந்து ஆடர் பண்ணதுனால் கொஞ்சம் லேட்டாகுதுங்க சார் மண்டே கன்ஃபார்ம் கொடுத்துருவோம் சார் ஆ மண்டே கொடுத்துருவோம் சார் வேணால் இப்போ மூணு கிளாஸ் ரெடியாக இருக்குது அதை மட்டும் இப்போ டெலிவரி பண்ணிவிடவா ஆ ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் இன்னும் எதுவுமே கோடுக்கலங்க சார் அட்வான்ஸ் கூட நான் கேட்டதுக்கு நீங்கள் அப்புறமா தரேன்னு சொன்னிங்க ஆ கொஞ்சம் பாதி அமௌண்ட்டாவது போட்டு விடுங்களேங்க சார் இன்றைக்கி ஆமாம் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்குது ஆ நீங்கள் ஒரு மொத்தம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்தது அதில் இப்போ ஒரு டென் போட்டுவிட்டுருங்களேன் சார் நம்ம இருபத்தஞ்சிலேர்ந்தான இருபதுக்கு வந்தோம் அப்றம் அதில் எப்படி சார் கம்மி பண்ண முடியும் அதுதான் சார் தொழிலே என்ன பண்ணுறது ஆ ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக மண்டே வந்து டெலிவெரி பண்ணிவிடுவோங்க சார் ஆ மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு வந்துடுவோம் நீங்கள் அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் ம் தேங்க் யூ